ஹலோ ஆனந்தா ஹோட்டல்ங்களா அண்ணா இந்த சேரன் மாநகரில் ஒரு லாட்ஜில் இருந்து பேசுகிறேன் ரூம் நம்பர் நூற்றி ரெண்டுலேருந்து சை சைனீஸுயில் வந்து இருக்குதுங்களா ஐட்டம் நூடுல்ஸ் வேணும் ம் ஒரு ஒரு ஒரு ஒரு ப்ளேட் ஆட்ரு போட்டுக்குதுங்க அடுத்தது இத்தாலியனில் வந்து சூப் வேணும் அது ஒரு ரெண்டு சூப்பு எழுதிக்கிட்டிங்களா இந்த ரெண்டு சூப் எவ்வளோ வருங்க நூற்றம்பதா சரி அடுத்து மெக்சிகன் அதில் வந்து கிரில் வேணுங்க ஒரு நாலு ப்ளேட்டு குறிச்சுக்கிட்டிங்களா ம் அடுத்தது இந்தியன் ஐட்டத்தில் வந்து பிரியாணி ஒரு மூணு ப்ளேட்டு வேணும் பிரியாணி எவ்வளோங்க ஒன்று நூத்தறுவதா ஒரு மூணு ப்ளேட்டு குறிச்சுக்கிங்க குறிச்சுக்கிட்டிங்களா சரி எப்போ எந்நேரம் வருங்க அரை மணி நேரம் ஆகுமா சரி ரைட்டு